நான் ஒரு பெருமாள் சாமி படம் வரைஞ்சேன் அந்த சாமி படத்தை ப்ரேம் போட்டு வீட்டில் சாமி ரூமில் வைச்சேன் அதை அடிக்கடி பார்க்கும் போது ஒன்றும் ரொம்ப பெரிசா ஒன்றும் ஃபீலிங்ஸ் வர்லை அப்புறம் ஒரு நாள் உற்று பார்க்கும் போது தான் நம்ப இவ்வளவு அழகா படம் வரைஞ்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி அந்த சிலையோட முக்கியத்துவத்தை லேட்டாக அதுதான் தாமதமாக உணர்ந்தேன் அந்த சிலை வந்து ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சிருந்தேன் கலை நயத்தோடு அது லேட்டா தான் நான் புரிஞ்சுக்கினேன் அந்த சிலையோடைய கலைநயத்தை